ஹலோ சொல்லுங்கக்கா ஆ சொல்லுங்கக்கா ஆ நான் நல்லாயிருக்குறேக்கா நீங்கள் எப்படி இருக்குறீங்க பசங்கள்லாம் நல்லாயிருக்காங்களா உங்கள் தம்பி எங்கக்கா ஃபோனு பண்ணலக்கா இனிமே தான் ஃபோன் பண்ணுவாரு ஆ பா பாப்பாலாம் நல்லாயிருக்குறாங்க ஆ பண்ணுக்கா ஈவினிங்காது பண்ணுணும் ஆ ஆ நல்லாயிருக்குறாக்கா அப்புறம் என்ன விஷயம் ம் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரீயா தான்க்கா இருக்கேன் என்ன விஷயம் ஆ சொல்லுங்கக்கா மகாலட்சுமி விழுப்புரத்துலயாக்கா ஆ ஆ சரி சரி போகலாம் போகலாம் என்ன என்னக்கா பர்ச்செஸ் பண்ணணும் ம் ஆ ஆ ஆ ம் ஓ சாயலுக்கு பர்ட்டேவா ஆ ஆ சரி சரிங்கக்கா தம்பி கூட்டின்னு வரீங்களா அளவு தெரியுமா உங்களுக்கு ஆ ம் ம் ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா சரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேட்டருக்குலாம் போனால் டைம் ஆகுமேக்கா எவ்வளோ நேரம் ஆகும் ஆ ஆ சரி சரிக்கா இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் டைம்மு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம்க்கா ம் சரி சரிங்கக்கா

ஆ சரிக்கா சரிக்கா கண்டிப்பாக சரி வாங்க போயிட்டு வரலாம் ஆ சரிங்கக்கா அய்யய்யோ அவளை கூட்டு வந்தால் நம்ம பர்சேஸ்ஸே பண்ண முடியாதே ஆ சரி சரிக்கா பார்க்குறேன் நானு அப்படி இல்லைன்னா ஆ இல்லைன்னா அவங்ககிட்ட விட்டுட்டு வரேன் விட்டுட்டு சொல்லிவிட்டு வரேன் இல்லைன்னா நான் தூக்கின்னு வந்துடுறேன் சரிக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரி ஆ சரிங்கக்கா சரி ஆ சரி